இது ரா ஆ குட் மார்னிங் ராயல் என்ஃபீல்டோட ஷோ ரூம் ஆஃபீஸா மேம் இது எனக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று எடுக்கணும் அது என்ன ரேஞ்சில் மேம் இருக்குது ராயல் என்ஃபீல்டு பைக்கு இப்போ என்ன ரேட்டில் போயிகிட்டுருக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் டீட்டைல் எனக்கு வேணும் மேம் ராயல் என்ஃபீல்டு இப்போ வந்த நியூ மாடல் மேம் கிளாசிக் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு மாடல் இருக்குது அந்த மாடலை பற்றி எனக்கு வேணும் மேம் ஆ ஆமாம் மேம் அவங்கள மீட் பண்ணலாமா எப்போ மீட் பண்ணலாம் டைமிங்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா நான் நேரில் வந்தால் பார்க்கலாமா அவங்கள

ஓகே மேம் ஓகே அவங்க அப்பாயின்ட்மெண்ட் அன்றைக்கு சொல்லிவிடுங்க மேம் ஓகே ஓகே தேங்க்யூ